ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்று ஜூன் இரண்டாயிரம் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு